ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஃபோட்டோ ஸ்டூடியோ தான் சார் சொல்லுங்கள் ஆ ஓகே சார் ஆ அவைலபுள் தான் சார் நெக்ஸ்ட் வீக்கு ஆ ட்ரோன் உண்டு சார் ஆ போட்டுக்கலாம் சார் ஆ அதுவும் அவைலபுள் தான் சார் நம்மள்ட்ட காப்பி பண்ணிக்கலாம் சார் தனியாக ஆ ஓகே சார் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கரிஷ்மா ஆல்பத்தோடு சேர்த்து ஃபிஃப்டி தௌசண்ட்ட வந்துடும் சார் உங்களுக்கு அதுவே

ஆ ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் உண்டா சார் ஆ ஆ ஓ அப்போ அதுவும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போகும் சார் உங்களுக்கு எல்லாம் நம்மள்ட்ட பண்ணுறதுனால ஒரு செவன்ட்டி கே செவன்ட்டி கே கிட்டே பண்ணிடலாம் சார் ஆ பண்ணிக்கலாம் சார் வாங்க நீங்கள் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவுக்குள்ள முடிச்சிடலாம் எல்லாம் ஆ ஆ ஓகே சார் ஆ ஃபங்க்ஷன் எந்த இடத்துல நடக்குது ஆ ஓகே சார் அதான் ஆ ஆமாம் சார் ஒரு டென் கே அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிக்கலாம் சார் ஆ இந்த இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு வாட்ஸ்அப்பு ஜிபே எல்லாத்துக்கும் இதே நம்பர் தான்

ஆ ஓகே ஆ ஓகே சார் தேங்க்யூ